ஹலோ நமஸ்காரம் கால் டாக்சி இதேதான் சொல்லுங்க

ஊரிலிரிந்து வந்துருக்கா சரி ஆமாம் இரண்டு பிள்ளைகள்

மாருதி எஸ் ஸ்டீம் போதுமா ம் ம் வந்து விடுகிறேன்

ஆ பண்ணிகொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் ஏழு மணிக்கு கரட்டாக வந்து விடுகிறேன் இல்லை போய்விட்டு எப்போ வரனும் போய்விட்டு எப்போ வரனும் காந்தி பார்க் மட்டுமா வேறு எங்கேயும் போகணுமா உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு ஸ்ரீரங்கம் இருக்கு சமயபுரம் கோயில் இருக்கு பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை பார்க் பக்கத்திலேயே இருக்கிறது

ம் ஆமாம் இப்ப ரோடு எல்லாம் போட்டு விட்டாங்க நல்லா இருக்கிறது ஆமாம் பட்டர்ஃபிளை பார்க் ஆமாம் நல்லா இருக்கும் பார்த்து விட்டு வந்து விடுவோம் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் போடுகிறேன் ம் அப்புறம் ட்ரைவர் பேட்டா உண்டு அது ஒரு ஐந்நூறு ரூபாய் வந்துவிடும் ஆமாம்

நாள் வாடகையில் கழித்து கொள்ளலாமா சரி நான்காயிரம் கொடுங்க ஒரு ஐந்நூறு ரூபாய் ட்ரைவர் பேட்டா நான்காயிரத்து ஐந்நூறு ரூபாய் கொடுத்து விடுங்க ஆமாம் அவ்வளவு இல்லை பா அது எல்லாம் நீங்க இரண்டாயிரத்துக்கு முன்னாடியே வந்து இருப்பாங்க இப்போ எல்லாம் யாரும் வரமாட்டாங்க ம் நான்காயிரத்து ஐந்நூறு இன்னொரு ஐந்நூறுரூபாய் சேர்த்து கொடுங்க ம் ம் ம் வந்துவிடுகிறேன் ஓகே போய்விட்டு வந்துவிடுவோம் ஒரு நாள் வாடகை தான் வந்து விடுகிறது ஆமாம் அதை மறுபடியும் எங்கிட்டு சவாரிக்கு போக முடியாது டயர்டாகி விடும் ஓகே ஓகே ம் பார்த்துக் கொள்வோம் வாங்க வாங்க தேங்க்யூ ம்